எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா விஜய லட்சுமி மெட்ரிக்குலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ன்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து புக்குக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் மட்டும் ஃபீஸ் வாங்கிவிட்டு அவங்க சொல்லி கொடுக்குற கல்விக்கு வந்து ஃபீஸ் வாங்காம நல்ல முறையில் சொல்லிக்கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கங்க கல்வி மட்டும் இல்லைங்க அங்கே நடத்துகிற விளையாட்டு போட்டி கலை நிகழ்ச்சி எல்லாமே சொல்லிக்கொடுத்து நல்ல முறையில் நடத்திகிட்டு வந்துட்டுருக்காங்க அங்கே படிக்கிற குழந்தைங்களும் நல்ல முறையில் படிச்சி நல்ல நிலமைல இருக்காங்க இதனால் இங்கே படிக்க வைக்கிற குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்கு நல்ல முறையில் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ மட்டும் இல்லைங்க நிறைய பல ஆண்டுகளாக பண்ணிட்டுருக்காங்க இன்னும் பல வருஷம் பண்ணனுன்னு சொல்லிவிட்டு அங்கே படிக்கிற பெற்றோர்களும் நினைக்கிறாங்க பக்கத்தில் இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க இது தாங்க அந்த விஜய லட்சுமி ஸ்கூலோட ரொம்ப பெரிய சாதனை